இங்கே எனக்கு பிடிச்சது என்னென்னா நான் வந்து கடலூரில் வந்து இந்த சில்வர் பீச் போய் பார்ப்பேன் லீவு நாளெலலாம் அந்த சில்வர் பீச்சை போய் பார்க்குறது எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும் மெரினா பீச்சுக்கு அடுத்தது நம்ம கடலூரில் இருக்கிற சில்வர் பீச்சு தான் ரொம்ப சிறப்பு மிக்க ஒன்று தான் அது கடலூர் பீச்சு அது மாதிரி தேவனா பேட்டை நல்லா இருக்கும் அது மாதிரி ஓடியில் வந்து அந்த பாலத்தில் ஏறி போய் பார்க்குற அக்கறையில் பார்க்குற அந்த பீச்சு அது நல்லா இருக்கும் அது மாதிரி பிச்சாவரம் அதெல்லாம் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு நான் ரொம்ப விரும்புவேன் அது மாதிரி இடத்தலாம் நான் வந்து போய் பார்க்கணும் அடிக்கடி போய் பார்க்கணும் ஆனால் பீச்சில் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்தால் கூட என்ன எனக்கு நான் வந்து பொழுது போகிறதே தெரியாது என் பசங்களும் அது மாரி தான் இருப்பாங்க அவங்குளும் வந்து என்னென்னா பீச்சை போய் அந்த அளவுக்கு போய் விரும்பி பார்ப்பாங்க பீச்சுக்கு நானும் வெயில் நேரத்துலெலாம் முக்கால்வாசி நான் வந்து பீச்சுக்கு போயிவிடுவேன் வா வாரம் சனி ஞாயிறுன்னா பீச்சுக்கு போயிவிடுவேன் சனி ஞாயிற்று கிழமை ஒரு நாள் போயிவிடுவேன் நான் அதே மாதிரி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப விரும்புவேன் அது மாதிரி சிதம்பரம் நடராஜர் கோயிலெலாம் போய் பார்க்கணுன்னு விரும்புவேன் ஏன்னால் ஒரே இடத்துலையே நின்று நடராஜரையும் நம்ம பார்க்கலாம் பெருமாளையும் பார்க்கலாம் அது வந்து அங்கே ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்று அதே மாதிரி அந்த இடத்தில் போய் பார்க்கணுன்னு விரும்புவேன் அதே மாதிரி நாங்கள் கடலூர் திருவந்திபுரம் தேவராஜ சாமி கோயில் போவோம் அங்கே போய் மேலே இருக்கிற ஹயகிரிவரும் எல்லாம் அந்த கல்வி கடவுளெனு சொல்லி இது பண்ணுவாங்க அந்த இடத்துக்கு நான் பார்க்குறதுக்கு ரொம்ப விரும்புவேன் அந்த ரெண்டு இடமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இடந்தான் வந்து நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப நான் விருப்புகிற கூடிய இடங்களும் இது தான்